திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் அல்லது சமூக அமைப்புகள் யாவை அவர்கள் என்ன காரணங்களை ஆதரிக்கிறார்கள் அவர்கள் சமூகத்தில் நேர்மையான தாக்கத்தை எப்படி எதிர் ஏற்படுத்துகிறார்கள் அருகில் ஏதேனும் முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் அனாதை இல்லங்கள் உள்ளதா வீடற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்களா தொண்டு நிறுவனங்கள் சமூக அமைப்பு காரணங்கள்

பிரிங்ஸ் கல்வி அறக்கட்டளை வெங்கடேஸ்வரா கல்வி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இந்த மாதிரி திருவாரூரில் என்ன இருக்குனால் நிறைய இருக்குது இதில் வந்து முக்கியமானது எது சொல்லலான்னால் நம்ம சென்னையில் இருக்கிற அகரம் ஃபவுண்டேஷனை சொல்லலாம் அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரியே இங்கே நிறைய ஃபவுண்டேஷன்ஸெலாம் இருக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டேஷன் கூட இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டேஷன் வந்து வெளியில் இருக்கிற மக்களுக்கு பெருசாக பண்ணலைனாலும் அந்த காலேஜுலேயே நல்லா படிக்க கூடிய அந்த படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தும் படிக்க முடியாத நிலமைக்கி இருக்கற பணத்தால் படிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணி அவங்களே தங்கள் தங்கள் சொந்த காசை போட்டு ம அந்த ஸ்டூடெண்ட்ஸெலாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக தான் இருக்குது அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது திருவாரூரில் முதியோர் இல்லம் மற்றும் அனாதைகள் காப்பகம் குழந்தைகள் இல்லம் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் வந்து மூலதனமாக வந்து வெங்கடராஜல் ஐயா இருக்காங்க மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்லூரியில் இருக்கறதில் இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அவங்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து படிக்க வைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது